நாங்கள் கடந்த மாதம் ராமேஷ்வரம் பயணம் மேற்கொண்டிருந்தோம் அந்த பயணம் வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருந்தது காலையில் சுமார் மூணு மணிக்கு எங்கள் நாங்கள் இங்கே புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பி ராமேஷ்வரம் போனோம் போகும்போது நல்ல அந்த இயற்கையான காற்றை சுவாசித்துகிட்டே நாங்கள் போகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா அதிகாலை பயணங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு மறக்க முடியாத பயணமாக இருக்கும் அதே போல தான் நாங்கள் போனதும் எங்களுக்கு ஒரு நல்ல பயணமாக இருந்தது காலையில் இங்கேருந்து கிளம்பி போகும் போது வழி நெடுக்கிலும் வந்து கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்தது எனவே அப்படியே போயிட்டே இருந்தோம் வழியில் எங்கேயும் நிறுத்தலை அதுவும் பைபாஸில் போன காரணத்துனால் எங்களுக்கு கடைகள்லாம் எதுவும் அதிகம் இல்லை காலையில் அவசர போகுமோது சில நாய்கள் மட்டும் அப்பப்போ குறுக்க வந்துகிட்டேருந்தது அது பெரிய தொந்தரவாகவும் எங்களுக்கு இருந்தது அப்புறமேட்டுக்கு நாங்கள் போய் ஒரு கடையில் தேநீர் அருந்தினோம் அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளேயே நாங்கள் ராமேஷ்வரத்தை அடைஞ்சிட்டோம் காலையில் அதிகாலையில் சூரிய உதியும் உதிக்கும் போது கடலில் குளிக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது ஏன்னா வேலை பணிகளில் வந்து அதிகமாக நாங்கள் வந்து என்னான்னா மன அழுத்தத்தில் நிலையில் இருந்தோம் அதே மாதிரி பள்ளிக்கு செல்லும் எங்களது பிள்ளைகளும் வந்து அவங்க அப்படியே ஒரு வீட்டிலயே இருந்ததுனால் அவங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது இந்த பயணத்தின் போது அந்த கடலில் குளிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை எங்களுக்கு கொடுத்தது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த கடலில் வந்து எல்லோருமே குளித்தோம் அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அதற்கப்புறம் தனுஷ்கோடி போயிருந்தோம் தனுஷ்கோடியில் வந்து இப்போ அழிக்கப்பட்டது அந்த எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பெரிய புயலினால அந்த தனுஷ்கோடியே அழிஞ்சிருச்சி அந்த வரலாற்று சிறப்புகளை பற்றி அங்கே உள்ள டூரிஸ்ட் கைடுகிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கிட்டோம் அதுவும் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது கடல் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தது ஒரு பெரிய நல்ல ஒரு மலிக் மகிழ்ச்சியை கொடுத்தது மாலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்கு உள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்ககிட்ட கொடுத்தது அதனால் என்ன பண்ற இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படினா ஒவ்வொரு மாத கடைசியிலோ இல்லை இது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளணும் இப்படி செல்றதினால நம்ம மனமும் மா மாற்றம் அடையும் மகிழ்ச்சியும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கற மாதிரி நாங்கள் ஃபேமிலிலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் முடிவு பண்ணியிருக்கோம்